ஹலோ சார் வேலு வேல் வேலு பூக்கடைங்களா சார் நாங்கள் இந்தமாதிரி இது கனியாமூர்லேருந்து பேசுகிறோம் சார் சார் என் பொண்ணோடய தெரட்டி சார் இது பூ வேணுங்க சார் என்னென்ன பூ சார் இருக்குது ரோஸ்ஸு அல்லி இருக்குதுங்களா ரோஸ் எப்படி சார் சார் ரோஸ்ஸு எவ்வளோ எப்படி சார் ரேட்டு ஒரு கிலோ ஒரு கிலோங்களா சரிங்க சார் இது அல்லி சரிங்க சார் சரிங்க சார் சார் சார் இது ரோஸ்ஸுல ஒரு நாலு கிலோ அல்லியில ஒரு பத்து கிலோ சார் அப்புறம் இருக்கிற பூவில அப்படே கொஞ்சம் கொடுங்க சார் சார் இது நம்ம ஃபங்க்ஷன் வந்து சாய்ங்காலம் சார் பூ வந்து வாடாமல் இருக்கிறமாரி கொஞ்சம் நல்லா பார்த்து நல்ல பூவாக கொடுங்க சார் சரிங்க சார் சார் எப்படி நீங்களே வீட்டில கொண்டாந்து கொடுத்துருவீங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கணுமா சார் சரிங்க சார் இல்லை கட்டி இது கட்டி கொடுங்க சார் கட்டி கொடுங்க ஒரு டெக்ரே இது டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆளிருக்குங்களா உங்ககிட்ட ம் சரிங்க சார் செரி வந்து பண்ணி கொடுங்க சார் கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் நல்லா கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க சார் ம் சரிங்க சார் சார் நான் வீட் கனியாமூர் சார் மாரியம் மாரியம்மன் கோயில் தெரு மாரியம்மன் கோயிலுக்கு தெற்காப்புறம் மணிகண்டன் சார் ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரி சார் நான் வீட்டில இது கலந்துட்டு சொல்கிறேன் சார் ரேட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரி சரி நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் சார் ஆ சரிங்க சார் சரி வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஆ சர் சரி நீங்கள் வாங்க சார் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் சார் ம் சரி வச்சிடட்டுங்களா